என் ஃப்ரெண்டு கூட எடுத்த போட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவளுக்கு வந்து போட்டோவே எடுக்க பிடிக்காது எனக்கு போட்டோ எடுக்க பிடிக்கும் அதனால வந்து அவளை போட்டோ எடுக்க வைக்கிறதுனாலே அந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு கியூட்டாகவே தான் இருக்கும் நான் அவளை போட்டோ எடுக்க வச்சேன் அந்த போட்டோவை எடுத்து பார்க்கும் போது அவளோட அவள் அவளுடையது எல்லாம் பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன எங்களை வந்து காலேஜில் வந்து ஒரு டூர் கூட்டு போகிறாங்க அந்தமாதிரி மினி டூர் கூட்டு போகிறாங்க பெரிசா மினி டூருனா எப்படினா காலேஜு ஒரு டூர் மாதிரி பாக்கிற மாதிரி அப்போ அங்கே வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டா ஒரு ப்ளேஸ் இருக்குது ப்ளேஸ் வந்து பார்க்க வந்து எப்படி இருக்கும்னா நல்லா க்ரீனிஷாக இருக்குது நல்லா க்ரீன் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது பார்க்க வந்து நம்ம ஒரு மினி ஊட்டியை பாக்கிற மாதிரி அந்த இடம் இருந்துச்சு அந்த இடம் பார்க்க அவ்ளவு நேச்சுரலிஸ்டிக்காவும் இருந்ததுனால அங்கே வந்து அவளாக எப்பய்மே வந்து ஒரு போட்டோ எடு வா அப்படி நம்ம கூப்பிட்டா கூட வராதவள் அந்த இடத்த பார்த்ததும் அவளாக அட்டாராக்ஸ் அவளுக்கு அது ரொம்ப அட்ராக்ஸன் ஆகிடுச்சி நம்ம இந்த இடத்துல போட்டோ எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லி அவளாக கூப்பிட்றா அந்த முமண்ட் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சி என்னப்பா இவ்வளோ நாளாக போட்டோவே எடுக்க மாட்டேங்கிறன்னா இப்போது வந்து போட்டோ எடுக்கிறா அப்படினு சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் இந்த ஒரு இடத்த பார்க்கும் போது இந்த இடத்துல நம்ம இருந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ நமக்கு தோணும்ல அது மாதிரி அவளுக்கு தோணி வந்து எடுத்தாள் அந்த முமண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது தான் எனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப பிடிச்ச போட்டோ